இப்போது எலெக்ஷன் வர போகுது அந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போது மோடி வரலாமா யா யார் யாரெல்லாம் இப்போது விஜய் கட்சி சூரிய கட்சி ரெட்டலை கட்சினு சொல்லிட்டு ஒரே மோதலாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மோடி ஐயா தான் வர போகிறதா வந்து ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க ஒரே பரபரப்பாக போய்விட்டு இருக்குது ஏன்னால் அவர் வந்து எல்லாமே செய்கிறாருன்ற மாதிரி இப்போ பெ பேசிக்கிறாங்க ஆனால் எல்லாம் யார் செய்கிறாங்கன்றதான் இப்போ நமக்கு முக்கியம் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது எங்கள் எங்கள் ஊரில் நாங்கள் கீழ்பென்னாத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் நாங்கள் கீழ்பென்னாத்தூரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்டிருந்தோம் எம்எல்ஏ கிட்டே ரோடு வேணுன்ட்டு கேட்டோம் அமைத்து வச்சுருக்குறாரு இப்போது நாங்கள் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கெலாம் எங்களுக்கு தேவையானதை கேட்டிருக்கோம் செய்கிறோன்னு சொல்ட் சொல்லியிருக்காரு அது இப்போது எலெக்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செஞ்சு கொடுப்பாருன்ற நம்பிக்கை